ஹலோ ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ ஓகே ஓகே ஓ சரிங்க ஆ ஓகே மேம் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கியாவது ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்திருக்கீங்களா இல்லை இதான் ஃபஸ்ட் டைம்மா ஆ ஓகே மேம் ஓகே இப்போ வந்து நீங்கள் ஃபோக் டான்ஸ் வந்து கற்றுக்கணுமா மேம் இப்போ டையமிங் வந்து எப்படி அப்படின்னா நார்மல் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஈவினிங் ஃபை ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் அவைலபிள் அப்போக்கூட சேட்டர்டே சண்டே வந்து ஃபுல் டே இருக்கும் மேம் மார்னிங் டென் ஓ கிளாக்கில் இருந்து ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கூட இருக்கும் மேம் சேட்டர்டே சண்டேங்களா ஆ ஓ ஓ ஓகே மேம் ஓகே நீங்கள் பார்ட்டிஸ்பேட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்ன எப்படின்னு மேம் இப்போ நார்மலாக வந்து நாங்கள் வந்து சிக்ஸ் தௌசண்ட் இல்லைனா செவன் தௌசண்ட் வந்து வாங்குவோம் அதாவது மண்டே டு ஃப்ரைடேவும் வந்து சேட்டர்டே சண்டேவும் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஆனால் நீங்கள் வந்து சேட்டர்டே சண்டே மட்டுந்தான் வர்றேன் அப்படிங்கிறீங்க அதனால நீங்கள் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் மந்த்லி மேம் ஓகே இந்த மாதிரி கூட்டிட்டு போவோம் ஆனால் இப்போ ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்ருக்கவங்க இருக்காங்க அவங்களை தான் இப்போ பாத்துட்டுருக்கோம் நீங்கள் வந்ததுக்கப்பறம் உடனே நாங்கள் கூட்டிட்டு போக மாட்டோம் உங்களை நல்லா குரூம் பண்ணி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்பறம் அவங்க கூட உங்களை வந்து நாங்கள் அப்டியே ஜாயின் பண்ணி விடுவோம் மேம் அதெல்லாம் ஒன்றும் இஸ்யூ இல்லை நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் மேம் மேம் நாங்கள் வீக் ஆஃப் டேஸில் வந்து கிளாஸ் எடுப்போம் மற்ற டேஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறீங்க நீங்கள் வந்து அங்கே என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்துக்கங்க நீங்கள் வீட்லேயே கூட நடுவில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் மேம் மேம் எங்கள் அகாடமியில் நிறையா ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க மேம் இது கொஞ்சம் பெரிய அகாடமி தான் இனி வந்து நாங்கள் இதை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் சொல்லி பாத்துட்டுருக்கோம் மேம் இங்கே ஃபோக் டான்ஸ் மட்டும் இல்லை எல்லா டான்ஸு வெரைட்டிஸுமே இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அது பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஃபோக் டான்ஸ் தானே வேணுன்னு சொல்லி கேக்குறீங்க ஆ ஓகே மேம் ஓகே பண்ணிக்கலாம் இப்போ நான் மட்டும் அதை வந்து இன்சார்ஜ் எடுத்து பார்த்துக்கல என்னோட ஜூனியர்ஸும் நிறையா பேர் நான் வந்து வைச்சிருக்கேன் அவங்களும் வந்து அதை கேரி பண்ணுவாங்க மேம் அதான் ஆ ஓகே மேம் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்பறம் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு எந்த டைமிங்குன்னு சொல்லுங்கள் மேம் அதுக்கப்பறம் நம்ம பார்த்துக்கலாம் ஆ டிஸ்கவுண்டு சரி நீங்கள் வாங்க மேம் ஃபஸ்ட்டு மந்த்து அதுக்கப்பறம் பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ஆ ஓகே மேம் இது வந்து உங்கள் நம்பருங்களா மேம் ஆ இன்னைக்கு எப்போன்னாலும் எடுத்துக்கோங்க இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் மேம் நீங்கள் கால் பண்றதுனாலும் கால் பண்ணலாம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்